ஹலோ வணக்கம் சார் ஏர்டெல் கஸ்டமர் கேருங்களா சார் இப்போ நான் வந்து ஒரு நியூ சிம் வந்து உங்கள்கிட்ட வாங்கணும் சார் ஏர்டெல் வந்து போஸ்ட்பெய்டு வாங்கணும் அந்த போஸ்ட்பெய்ட்டில வந்து எனக்கு வந்து அந்த லிமிட் அதாவது ஒன் பெர் டேக்கு இவ்வளோ ஜிபி யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு லிமிட்டு அதைத் தாண்டிப் போகாமல் ஏன்னா ஃபேமிலி யூஸ் பண்ணுறோம் அன்லிமிட்டடாக போய்டுச்சுன்னா அது எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும் அதுக்காக அது இல்லாமல் லிமிட்டெட் சார்ஜ்ஜஸில் நான் பயன்படுத்துகிற மாரியும் அப்போ எனக்கு அதை பயன்படுத்துறப்போ வர்ற மாரி ஒரு இண்டிமேஷன் மெசேஜ் வர்ற மாரியும் எனக்குப் பண்ணித்தர முடியுமா சார் உங்கள்கிட்ட ஓகே சார் இப்போ வந்து ஒரு நியூ சிம்ம வந்து உங்கள்கிட்ட இப்போ வாங்குனேன்னா எத்தனை நாளுக்குள்ளே சார் ஆக்டிவேஷன் பண்ணிக்கொடுப்பீங்க டூ டேஸ் ஆகுமா சார் ஓகே சார் ஆனால் ஏர்டெல் எங்கள் ஏரியாவில வந்து ஏர்டெல் வந்து நல்லா டவர் கிடைக்கும் அதனால் தான் நான் வேறு நெட்வொர்க்லேருந்து இப்போ ஏர்டெல்க்கு மாறியிருக்கேன் அதனால் எனக்கு வந்து இந்த நெட்வொர்க் வந்து எனக்கு தேவைப்படுது அதனால் இமீடியட்டாக எனக்கு இந்தே நம்பருக்கு கொஞ்சம் எனக்கு வந்து போஸ்ட்பெய்டு வந்து பண்ணித்தரணும் சார் ஓகே சார் தேங்க்ஸ் ஏன்னா பிள்ளைங்க சில்ட்ரன்ஸ்க்கு அதே மாரி என்னோட ஆஃபீஸ் சம்மந்தமான ஒர்க்குக்கெல்லாம் தேவைப்படுது நெட்டு எமெர்ஜென்சியாக தேவைப்படுது அதனால் கொஞ்சம் அர்ஜெண்டு எவ்வளோ கூடிய விரைவில் எங்களுக்கு பண்ணித்தர முடியுமோ அவ்வளோ கூடிய விரைவில் பண்ணிக்கொடுங்க முக்கியமாக நாங்கள் யூஸ் பண் பயன்படுத்தக்கூடிய லிமிட்டேஜ் அது வந்து கண்டிப்பாக அது எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுற மாரி இன்ஃபர்மேஷன் அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வர்ற மாரி எங்களுக்கு கொஞ்சம் செட் பண்ணிக் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அதே மாரி எக்ஸ்ட்ரா நிறைய வேறு எதாவது வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ணாத அளவுக்கு அதே மாரி அந்த லிமிடெட் ஆப்ஷன்ஸை மட்டும் பயன்படுத்தக்கூடிய வகையில எங்களுக்கு வந்து அந்த செட்டிங்ஸ்ஸோட லிமிடெட் ஆஃபரில் எங்களுக்குக் கொஞ்சம் பண்ணிக்கொடுங்க சார் ஓகே சார் தேங்க் யூ சார் டீடெயில்ஸ் செண்ட் பண்ணுறோம் எனக்கு ஒரு டூ டேஸில் எனக்கு வந்து ஆக்ட்டிவேஷன் மட்டும் இந்த நம்பருக்கு பண்ணிக்கொடுங்க சார் தேங்க் யூ சார்